எங்கள் பகுதியில் வந்து பாப்புலரான காலேஜ் பார்த்தீங்க அப்படினா மணக்குள விநாயகார் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் காலேஜ் இன்னொன்று பார்த்தீங்கனா ஐஃப்டி என்ஜினியரிங் காலேஜ் இஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் காலேஜ் அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரான காலேஜ் இதில் பார்த்தீங்கனா என் குடும்பத்தை சேர்ந்த வந்து பார்த்தீங்க இதுலேனா இஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் காலேஜ்ஜில் படிக்கிறாங்க அதே மாதிரி மணக்குள விநாயகரில் பார்த்தீங்கனா என்னோடய ரிலேட்டிவ் பையன் ஒருத்தவன் படிக்கிறான் இதே இன்னொருத்தவங்கள் சேகரேட் காலேஜ்ஜில் ஒருத்தவங்க படிக்கிறாங்க அவங்க யாருனால் எங்களோடய சித்தியோடய பையன் ஒருத்தவன் படிக்கிறான் மற்ற இதே மாதிரி நிறைய காலேஜ்ஜில் வந்து படிக்கிறாங்கனு சொல்ல முடியாது சில காலேஜஸ்சில் வந்து பார்த்தீங்க அப்படினால் ஒரு ரெண்டு மூணு காலேஜ்ஜில் படிக்கிறாங்க ஏன் படிக்கிறாங்க அப்படினால் அவர்களுக்கு வந்து இந்த காலேஜ் வந்து புடிச்சிருந்துச்சு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் அப்படினு பிடிச்சிருந்துச்சு இன்னொன்று விஷயம் என்ன அப்படினால் வந்து ஒருத்தர் வந்து அறிஞர் அண்ணாவில் பார்த்தீங்கனா ஒருத்தர் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறாரு மணக்குள விநாயகரில் பார்த்தீங்கனா ஒருத்தர் வந்து பிஏ இங்கிலிஷ் படிக்கிறாரு இஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ்சில் பார்த்தீங்கனா ஐடிடி அப்படிங்ற ஒரு டிகிரி சப்ஜெக்ட் வந்து ஒருத்தர் படிக்கிறாரு ஸோ மூணு பேருமே வந்து ரொம்ப பிடிச்சி தான் படிக்கிறாங்க யாரும் வற்புறுத்தி படிக்கலை